ஹலோ ட்ரைவருங்களா ஆமாம் இங்கே ஒரு நண்பர் கொடுத்துருந்தாரு உங்கள் நம்பரு இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிறேன் நான் ஆமாம் வேட்டவரத்தில் சொந்தக்காரங்க எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் போயிருக்காங்க அங்கே ஆமாம் கூப்பிட்னு வரமுடியுமாங்க ஆமாம் வேட்டவரத்துலிருந்து திருவண்ணாமலைக்கு ஆமாம்மா நாலு பேர்தான் போயிருக்காங்க ஆமாம் இல்லல்லை ஒடம்பு முடியாது அம்மாக்கு ஸோ கார் அதுதான் புக் பண்ணணும் ஆமாம் ம் எவ்வளோ ஆகுங்க ம் என்னது ஒரு கிலோமீட்ரு முப்பது ரூபாவா கேட்குறீங்க ரொம்ப அதிகமாக இருக்குதுங்களே

இருவத் ரூபா அப்படின் போடலாம் அப்படிதான் போட்டு அனுப்ச்சுது போகும்போது காரில்தான் போட்டு விட்டோம்

நீங்கள் தான் அது மாரி சொல்லுறீங்களே அப்புறம் என்ன பண்ணுறது சரி சரி சரி கூப்பிட்னு வந் டீசலெலாம் பார்த்துக்கலாம் ஆமாம் டைமுக்கு வந்து கூப்பிட்னு வந்து விட்டுருங்க ஆமாம் அட்ரெஸு உங்களுக்கு இதோ அனுப்புகிறேன் வாட்ஸ் ஆப்பில் லொக்கேஷனு ம் பார்த்து ம் என் தா என் தம்பி நம்பர் தரேன் அவன்கிட்ட கேளுங்கள்